இந்திய மருத்துவ கட்டமைப்பு டவுன் சிட்டிஸ்லலாம் நல்லா தான் இருக்கு ஆனால் வந்து கிராமபுறத்தில் வரும்போது மட்டும் அந்த கட்டமைப்பு ஒழுங்காகவே இல்லை பேருக்கு வேணா மருத்துவமனை இருக்கே தவிர அது உள்ளே இருக்க கருவிகளாக இருக்கட்டும் மருத்துவர்களாகட்டும் இருக்குங்கிற இருக்குறாங்க பேர் மட்டும் இருக்கு ஆனால் அவங்க வந்து இருக்கமாட்டுறாங்க நர்ஸ் மட்டும் தான் இருக்காங்க திடீர்ன்னு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனாக நர்ஸை மட்டும் பார்த்துகிட்டு நம்ம இருக்க முடியாதுல்ல டாக்டரும் வேணும் நமக்கு அது மட்டுல்லாமல் விபத்து திடீர்ன்னு ஹாட்அட்டாக் சின்ன பசங்க ஓடி விளையாடுறதுக்கு கீழே விழுறாங்களே அதுமாதிரி ஃபர்ஸ்ட் எயிட் பண்ணுறதுக்கு கூட ப்ராப்பரான எக்யூப்மெண்ட்ஸ்யே இங்கே எதுவுமே இல்லவே இல்லை அதனால் மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க திடீர்ன்னு அத்தனை மைல் தூரம் கொண்டுபோய் ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம உதவி பண்ணால்கூட அவங்க உயிர் இருக்குமானே தெரியமாட்டிங்குது அதனால் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கு இங்கே வந்து கிராமபுறத்தில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் கூட இல்லாமல் இருக்கிறது